என்னுடைய வாழ்நாளில் ஏற்பட்ட சில பெரிய மாற்றங்கள் என்னென்னு வந்து பார்த்திங்கனா அக்கௌண்ட்ஸ் பார்க்குறது நான் பார்த்த வரைக்கும் எங்களுடைய அப்பாவுடைய வாழ்க்கையிலே நடந்துருக்கு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருந்தாரு அக்கௌண்டண்ட்டா வேலை பார்த்துட்ருந்தாரு மேனுவலாக தான் புக்கு மெயின்டன் பண்ணிட்டுருந்தாரு அப்பா படிப்பு கம்மி தான் டுவெல்த்து தான் முடிச்சுருக்குறாரு ஆனால் போனல் பழைய காலத்து டுவெல்த்து தான் அதனால் வந்து பார்த்திங்கனா அ அவருக்கு வந்து அந்த ஆஃபிஸில் ஒர்க் பண்ணுற மேனேஜர் வந்து என்ன பண்ணியிட்டாருன்னா இப்போலாம் மேன்வலாக ஒர்க் பண்ணுறத விட சிஸ்டமு அந்த மாதிரிலாம் நிறைய டிஜிட்டல் இதெல்லாம் வந்துடுச்சு இது வந்து வேஸ்ட்டு டே டைம் வேஸ்ட்டு இது அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் அப்பாக்கு வந்து அவ்வளோவா அந்த சிஸ்டம் இதெல்லாம் ஒர்க் பண்ண தெரியாது அவரு யூஸ் பண்ணி பழக்கம் இல்லை அதனால் புது ஸ்டாஃப் எடுக்கும் போது அப்பாக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய மன உளைச்சலாக இருந்தது ஓ நம்மளும் தொழில்நுட்பத்தில் நிறைய தெரிஞ்சிருந்தால் நம்மளும் இங்கே ஒர்க் இந் ஏ வேலையை விட்டு எடுக்கல பட் வந்து அவருக்கு வந்து அது அந்த இடத்துல வந்து ஒரு மன கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லெலாம் மன வருத்தத்தை வந்து ஏற்படுத்துச்சு